இது வந்து கிராமப்புறம் அப்படிங்கிறனால பெரிய அளவில் ஸ்டேடியம் மாதிரி எல்லாம் இருக்காது மைதானங்கள் மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு எல்லா ஊரிலியுமே அமைக்கப்பட்டு இருக்குது இங்கே வந்துட்டு முதல் முதல்ல தேசியக்கொடி ஏற்றி நீராரும் கடலுடுத்த அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் வந்துட்டு ஆரம்மிப்பாங்க போட்டி எல்லாமே கொக்கோ கபடி பேஸ்கெட் பால் அந்த மாதிரியான போட்டிகள் எல்லாமே இங்கே நடக்கும் இதுக்கு வந்துட்டு ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து வருவாங்க இதில் யார் வந்து கொடி ஏற்றி முடித்ததுக்கப்பறம் இந்த குத்து விளக்கு ஏற்றுறது அப்பறம் வந்து சிறப்பு பேச்சுலாம் யாரு பேசுவாங்க அப்படின்னா ஊர் தலைவர்கள் வந்து பேசுவாங்க இல்லைன்னா கட்சித் தலைவர்கள் வந்து பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து இதில் கலந்துக்குவாங்க இதில் வந்து எத்தனை பேர் பார்க்க வருவாங்கன்னால் ஒருநாள் ரெண்டு நாள் நடக்கிற போட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நூறு பேர் இரநூறு பேர் அளவுக்கு பார்க்கறக்கு வருவாங்க இதுவே ஏழு நாள் எட்டு நாள் தொடர் போட்டியாக இருக்குது அப்படின்னா ஐநூறு பேர்லேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இதை பார்க்கறக்காக வருவாங்க இது உள்ளூர் போட்டியாக மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தும் வந்து கலந்துக்குவாங்க கபடி போட்டி எல்லாம் நடக்குது அப்படின்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்க்கறக்காக வருவாங்க அது ஆர்வத்தோடு வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இருக்கிறது ஏழு வீரர்கள் எட்டு வீரர்களையும் வந்துட்டு உற்சாகப்படுத்துவாங்க இப்போ ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அங்கே இருக்க ஊர் தலைவர்கள் அப்புறம் வந்துட்டு பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு அதை எவ்வளோ ஈடுபாட்டோடு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு கலந்துக்கிட்டு நடந்து நடத்துவாங்க